நான் சார்சன் அம்மா பேசுகிறேன் என் பையன் வந்து இன்னைக்கி லீவுங்க அதுக்காக தான் சரி கோயிலுக்கு போறோம் அதனால் லீவ் சொல்லாம்னு சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் இல்லைங்க கோயிலுக்கு போறதுனால ரொம்ப ஒரு அர்ஜெண்ட்டு ஒரு பிராத்தனை நிறையா இருக்குங்க அதனால் அங்கே கோயிலுக்கு போகணும் அதுக்காக போகலாம்னு இன்னைக்கி லீவ் போட்டிருக்கோம் நாளைக்கெல்லாம் கண்டிப்பாக வந்துருவான் இல்லைங்க அப்படி இல்லைங்க இப்போ அர்ஜெண்ட்டுனால எல்லாம் ஃபேம்லி ஃபேம்லி டூர் மாதிரி போகிறோம் அதனால் எங்களுக்கு கோயில் போகணும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க ப்ளீஸ் ம்ஹும் அது இல்லைங்க கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக போக வேண்டியது இருக்கிறதுனால தான் இன்னைக்கி மட்டும் கொடுங்க நாளைக்கெல்லாம் எங்கள் பையனை நாங்கள் கண்டிப்பாக ஸ்கூல் வர சொல்லிடுறேன் இனிமேல் ஒழுங்காகவும் படிக்க சொல்கிறேன்

சரிங்க கண்டிப்பாங்க உங்களை நம்பி தானே நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் நாங்கள் கண்டிப்பாக அதனால் தான்ங்க இல்லை இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக இனிமேல் வந்து அவன் நல்லா படிப்பாங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கூலுக்கு வர சொல்கிறேங்க ஆ சரிங்க இனிமேல் இனிமேல் லீவு அப்படிலாம் கேட்க மாட்டோங்க இந்த ஒரு டைம் தான்ங்க இந்த ஒரு டைம் மட்டும் பர்மிஷன் கொடுங்க ஆ சரிங்க ஓகேங்க

சரிங்க கன்ஃபார்மாகங்க ஆ ஓகேங்க ரொம்ப தேங்க்ஸுங்க